ம் பைக் ரைட்டில் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் பற்றி சொல்ணுன்னா வச்சிங்க எப்படி நான் சொல்லுவேன் எப்படின்னா எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மோஸ்ட்லி புல்லட் புல்லட் ஓட்டும்மோது எனக்கு ஒரு தனி ஃபீல் ஆவும் ரெட்டை கை விட்டுட்டு ஓட்டுவேன் அது எனக்கு ஒரு ஃபீல் புல்லட்னாவே எனக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் புல்லட் பைக் பார்க்கும்மோது எனக்கு ஒரு ஃபீல் ஆவும் அதில் லாங் டிரைவ் போவேன் ஜாலியாக இருக்கும் நான் என்னைக்குமே தனியாக அலோனாக ட்ரைவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாங்காக போகறது யாருமே இல்லாத ப்ளேஸ் அதில் டிரைவ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது பைக்கில் சொல்ல போனால் மோஸ்ட்லி போயிவிட்டு போலீஸ்காரன்கிட்ட மாட்டுவாங்க பசங்க நான் போய் பேசுவேன் நாங்கள் போய் பசங்க வேணுனே போய் போலீஸ்காரன்கிட்ட போய் வித்தை காட்டுறது இந்த மாதிரி அனுபவமெல்லாம் நிறைய இருக்கு அது ஒரு எண்டர்டெயின்மெண்டு எப்பின்னா பசங்களோட போயிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணி அவங்களோட இது பண்ணிட்டு வரதுலாம் ஒரு எண்டர்டெயின்மெண்டு ஆ எங்கள் ஆள் கூட நிறையா நிறைய டைம் போயிருக்கேன் அதாவது என்ன கட்டிக்க போகற பொண்ணுக்கிட்ட நிறைய டைம் பைக் ரைட் பண்ணிருக்கேன் ஜாலியாக போயிருக்கேன் ரொம்ப லாங் ட்ரைவ் போயிருக்கேன் அது மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அவங்களோட போகறமோது தனி ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஃபீல் வரும் எப்பிடின்னா நம்ம நமக்கானவங்க கூட போபோது ஒரு ஃபீல் தனி அது ஒரு ஃபீல் மற்றவுங்க வேறு நம்ம லைஃப்பில் யா நம்ப லைஃப்ஃபாக லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் டில் லாஸ்ட் இருக்க போகறவுங்க அவங்கவுங்களோட ரைட் போகறது வேறு அது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும் நான் அவங்களோட போபோது நம்ம மன் அவங்களோட போபோது தான் என்னால் நிறைய மனசு விட்டு பேச தோணும் என்னனமோ பேசுவோம் அப்படியே லாங் ட்ராவல் பண்ணுவோம் அத ஒரு மெமரிஸுக்கு ஃபோட்டோவில் பைக்கில் ட்ராவல் பண்ணுபோது வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பண்ணுவோம் அது சும்மா சூப்பராக இருக்கும் வேறு என்ன சொல்லலாம் மோஸ்ட்லி இது தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆனால் இன்னொன்று என்ன ஒரு விஷயோம்னா பைக்கில் போயிவிட்டு நானாக போயிவிட்டு எங்கேயும் விழுந்தது இல்லை போய் பசங்களோட போய் போய் போய் நான் கீழே விழந்தது தான் ரொம்ப அசிங்கமே இது தான் எனக்கு ஃபன்னான மொமண்ட்டு ஆனால் கஷ்டமான மொமண்ட் இதான் அவதிப்பட்டன் ஒரு டைம் லாஸ்ட்டில் விழுந்து